எங்கள் தோட்டத்திற்கு கடப்பாறையால் பயன்படுத்தும் பள்ளம் தோண்ட மம்முட்டி களைவெட்ட அந்தமாதிரி நிறையா பயன்படுத்தி பள்ளம் தோண்டி நிறைய செடிகள் வேணும் எங்கள் செடிகளுக்கு அப்புறம் முட்டை தோல் இந்த மாதிரி டேப்லெட்லாம் போடுவோம் சிரப்லாம் ஊற்றுவோம் டானிக் அந்தமாதிரி ஐட்டம்லாம் ஊற்றினா கொஞ்சம் செடி நல்லா வரும் எங்கள் தோட்டத்துக்கு அழகாக தண்ணி ஊற்றுவோம் பாத்திரம் விளக்குற தண்ணி அழகாக அந்த இதில் போகிற மாதிரி ஊற்றுவோம் அப்புறம் வந்து அந்த களைவெட்ட இருக்குல்ல அதால் தான் நல்லா பள்ளம் தோண்டி செடிகளுக்கு நடுவில் மண் வச்சு ஓரம் முழுக்க அந்த பள்ளம் இது பண்ணால் அந்த வேர்களுக்கு வந்து அழுகாம நல்லா தண்ணி இழுத்து செடி நல்லா வரும் அப்புறம் எங்கள் செடிங்களுக்கு வந்து அந்த முட்டை தோல் காய்களோட தோல் தக்காளி வெங்காயம் அந்தமாதிரி மிச்சம் இருக்கிற தோல்கள் வந்து அதிகம் போடுவோம் அப்புறம் வந்து எங்கள் செடிகளுக்கு வந்து பூச்சி பிடிக்காம இருக்கிறத்துக்கு வந்து சாம்பல் அந்தமாதிரி யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக இப்போ செடிகள் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணுவோம் களைவெட்டியால் களைகட்டல்ல புல்லு வராமல் ஓரத்தில் செடிகளை சுற்றி புல்லு வராமல் கொத்தி கொத்தி விடுவோம் அந்த இதால் களைவெட்டு அப்புறம் வச்சு மம்முட்டியாலேயும் செய்வோம் கடப்பாறை மம்முட்டி அந்தமாதிரி இதில் செய்வோம் அப்புறம் வந்து நிறைய அந்த வேஸ்ட்டு பொருள் வந்து கொஞ்சம் உரமா போட்டாலும் தழை இலை அதெல்லாம் கொஞ்சம் உரம் மாதிரியாக்கி எங்கள் செடிகளுக்கு போடுவோம் எங்கள் தோட்டத்தில் அழகு படுத்துவோம் நிறையா மல்லிகை செடிக்கு வந்து மல்லிகை செடிக்கு வந்து நிறைய தண்ணி விடாமல் கரெக்டாக விட்டு போட்டால் எங்கள் செடிகளுக்கு வந்து நல்ல இது கிடைக்கும் பூ நிறையா வைக்கும் இந்தமாதிரி கறி அலசின தண்ணி அந்தமாதிரியெல்லாம் ஊற்றினா நல்ல செடியும் ஸ்ட்ராங் ஆகும் எல்லாம் இதாகும் எங்கள் செடியில்